எனக்கு பிடித்த உணவு என்னென்னா ரொம்ப காரக்குழம்பு எனக்கு ரெம்ப பிடிக்கும் அதோட ரெஸிப்பி என்னெனனா அதுக்கு வந்து புளி எடுத்துகுனும் கொஞ்சம் அதுக்கு அப்புறம் பூண்டு அதுக்கு அப்புறம் வந்து மொசக்கொட்டை அப்புறம் கொண்டக்கடலை அதெலாம் வந்து நல்லா ஊறவச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து மனத்தாக்களி அதோடய வத்தல் இருக்கும் அது வந்து விக்கும் கடையில் அதை வாங்கி வச்சுக்கிலாம் அதுக்கு அப்புறம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ண யூஸ் பண்ணனும் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார குழம்புனாலே அதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு அதெலாம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இந்த ரெஸிப்பி சொன்ன இல்லையா மிளகு அதெலாம் போட்டு மிளகு சீரகம் அதுக்கு அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை அதெலாம் வந்து வாணல்ல வறத்து அதெலாம் வந்து பொடி பண்ணி அதெலாம் மிக்ஸ் பண்ணி போட்டுவிட்டு குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எனக்கு கார குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும்